கடலூர் மாவட்டத்தில் நிறையா ஃபேமஸான விஷயம் இருக்குது கடல் அப்புறம் என்எல்சி அப்புறம் அதெல்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஃபேமஸ் கடலூரில் வந்து வடலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து வள்ளலார் இருக்கார் வள்ளலார் வந்து கடைசியாக இருந்த இடம் அதுதான் அப்படின்றதாலே நிறையா ஃபேமஸான ஏ ஒரு விஷயம் அது அதெல்லாம் தான் பா என்னது கடலூரில் வந்து பீச்சு அப்புறம் வந்து கடலூரில் துணி அதுமாதிரி விஷயங்களெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரெண்டாவது நெய்வேலியில் நிலக்கரி அதுமாதிரி விஷயமெல்லாம் எடுக்கிறாங்க அங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்புறம் வந்து இங்கேயிருந்து நிறையா பேர் வெளியில் போய் சாதனை செஞ்சுருக்காங்க இங்கேயிருந்து நிறையா பேர் படிப்புக்காக வெளியூரெலாம் போய் நல்லா படிச்சுருக்காங்க இங்கே அங்கேயிருந்து இங்கே வந்து நிறையா படிப்பெல்லாம் படிச்சுருக்காங்க எங்கள் ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டின்னு பண்ருட்டியில் ஆரமிச்சுருக்காங்க அந்த அது வந்து நல்லா அதுதான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும் அங்கே படிக்கிறவங்க நல்லா படிச்சு முன்னேறியிருக்காங்க ஆ அப்புறம் ஆ வெளிலெல்லாம் வந்து நல்லா பா அதாவது கடலூர் அப்படினாலே நல்ல இயற்கை வாய்ந்த இடமாகவும் இருக்கும் அப்புறம் சுற்றுசூழலை பாதுகாப்பாத்துலையும் அது நல்லா இருக்கும்